ஆ ஹலோ ஆ ஸ்ரீ ஃபிளவர் ஷாப்பா ஆ இப்போ எங்கள் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் வருது மேம் எனக்கு பூவெல்லாம் நிறைய தேவைப்படுது உங்கள் கிட்டே என்னென்ன பூவெல்லாம் அவைலபிளாக இருக்குது மேம் ம் ம் ஆ இப்போ மல்லிகைப்பூ என்ன ரேட்டு மேம் வரும் ஓகே முல்லைைப்பூ ஆ ஓகே எனக்கு இப்போ வந்து சாமந்திப்பூ தான் வேணும் வே மஞ்சள் சாமந்தி இருக்கில்ல அதுதான் வேணும் அது ஒரு கிலோ எவ்வளோ மேம் வரும் ரேட்டு ஓகே எனக்கு இல்லை மஞ்சள் சாமந்தி தான் வேணும் எனக்கு இப்போது ஒரு முப்பது கிலோ கிட்டே வேணும் எவ்வளோ மேம் ரேட்டு வரும்னு பார்த்து சொல்லுங்கள் ஆ ஓகே மேம் என்றைக்கின்னு பார்த்தீங்கனா இப்போ பதினைஞ்சாந்தேதி எனக்கு வேணும் எங்கள் வீட்டில் ஃபங்க்ஷன் நடக்குது ஆ எ எப்போது மேம் நீங்கள் தருவீங்க ஃபிரஷ்ஷாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஓகே

ஆமாம் பதினைஞ்சாந்தேதி எங்கள் வீட்டில் ஃபங்க்ஷன் இருக்குது சண்டே மொதல் நாள் நைட்டு ஒரு ஈவ்னிங் சிக்ஸ் ஓ கிளாக் போல் இது பண்ணிவிட்டிங்கனா டெக்ரேஷன் பண்ணலாம் ஆ டெலிவரி ஓகே டெலிவரிக்கு சார்ஜெல்லாம் உண்டா மேம் டெலிவரி சார்ஜெல்லாம் உண்டா எவ்வளோ மேம் கேட்பீங்க ஆ ஓகே மேம் ஓகே மேம் டெலிவரி பண்ணிவிடுங்க சண்டே ஒரு ஈவ்னிங் ஒரு சிக்ஸ் ஆர் செவன் ஓ கிளாக் போல் டெலிவரி பண்ணிவிடுங்க ம் ஓகே மேம் ஆ ஜிபே பண்ணிவிடவா ஏதாச்சும் முன்னாடியே அமௌண்ட் கொஞ்சம் பே பண்ணுற மாதிரி இருக்குமா ஓகே ஜிபேயிலேயே பே பண்ணிடுறேன் ஆ இந்த நம்பருக்கே வாட்ஸாப் பண்ணிடுறீங்களா ஜிபே நம்பர் ஆ ஓகே ஓ ஆ தேங்க் யூ